நான் வந்து தமிழ்நாட்டில் கொடைக்கானல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட் அப்படின்றது ஒன்று பார்த்தேன் ஆனால் இந்த மாதிரி நம்மை சுற்றி சுற்றி பார்க்க போகிற அந்த ப ப்ளேஸஸில் செல்ஃபி பாயிண்ட்டுன்னு எக்ஸேக்ட்டாக ஒரு இடத்த வைக்கறத விட நம்ம ஒரு இடத்துக்கு போகும் போது ஒரு இடத்துல ஒரு நல்ல லொக்கேஷன் நமக்கே சில லொக்கேஷன் புடிச்சு இந்த இடத்துல நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா செல்ஃபி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனதுக்கு தோணுற இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் அது இந்த இடத்துல தான் செல்ஃபி பாயிண்ட்டு இங்கே தான் நம்ம செல்ஃபி எடுக்கணுன்ற மாதிரி ஒரு டிசையர் பண்ணி டிசைட் பண்ணி வைக்கிறதுல வந்து எனக்கு வந்து பெரிசா உடன்பாடு கிடையாது